நான் வந்து களி செய்கிறதுல தான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சொதப்பிடுவேன் அது என்ன பண்ணுறது வேஸ்ட்டாகவும் ஆக்க முடியாது ஒரு மணு ஆரிய மாவு கீழே கொட்ட முடியுமா அது சின்ன சின்ன கட்டி வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு கே ஏ நல்லா கல் மாதிரி ஆனால்கூட பரவாயில்லைன்ட்டு இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு நல்லா கிளறிட்டோன்னா கெட்டி ஆகிரும் அப்போ அந்த களி சின்ன சின்ன கட்டி எல்லாம் வந்து நல்லா ஒரு என்ன பத்து நிமிஷத்துல செய்கிற களி வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கிளறி மசித்து உருண்டை செஞ்சுட்டா அந்த சாப்பாடு வீணாக்காமல் சாப்பிட்டுறேன் ஒரு ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஆகிருச்சி இப்பெல்லாம் நல்லா செஞ்சுக்கிறேங்க